ஹலோ ஜொமேட்டோங்களா என் பேரு கீதாங்க தேனாங்குறிச்சியில் இருக்கேன் உங்க இதில் பிரியாணி ஆட்ரு பண்ணலான்ட்டு இருந்தங்க பிரியாணி ஆட்ரு பண்ணேன் எங்கள் பக்கத்து வீட்டில் எல்லாம் பிரியாணி ஆட்ரு பண்ணி சாப்பிட்டாங்க உங்கள் இதில் அவங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படினு சொன்னாங்க நல்லா இருக்குனு சொன்னாங்க பிரியாணி உங்கள் இதில் ஐம்பது பிரியாணி ஆட்ரு பண்ணேங்க ஆ அது வந்துருச்சானு அப்படியே பாருங்கள் வந்துருச்சு நான் அமௌண்ட் அனுப்பிவிட்டேன் அது வந்துருச்சானு அப்படியே பார்த்து சொல்லுங்கள் நான் இந்த ஃபங்சன் டைமில் வந்து கவனிக்கலை உங்களுக்கு நான் கூகுள் பே பண்ணேன் பண்ணிட்டு சரி வந்துருக்கும் அப்படின் நினச்சிட்டு நான் விட்டுவிட்டேன் நீங்கள் கரெக்டான டையமுக்கெலாம் கொண்டு வந்து கொடுத்துட்டிங்க பிரியாணி டேஸ்ட்டாக இருந்ததுங்க ஆ ஆ பேக்கிங்லாம் ஆ கரெக்டான டைமுக்கு வந்திருச்சிங்க வன் அமௌண்ட் அனுப்பிவிட்டேன் அப்போயே ஆனால் நான் இந்த ஃபங்சன் டைமில் கவனிக்கலை வந்துருச்சானு மட்டும் சொல்லுங்கள் பார்த்து ம் சரிங்க